ஹலோ வி ஒண்டர் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ பேசுகிறேன் யாருங்க

சொல்லுங்கள் என்னாச்சு உங்கள் ஏரியாலேயா அட்ரஸு கரெட்டாக அட்ரஸ் சொல்லுங்கள் நோட் பண்ணிக்கிறேன் சரி ஓகே தீவ் எத்தனை பேர் வந்தாங்க

யாரும் தீஃப்பை எதுவும் பார்த்தீங்களா வீட்டில் அந்த வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க நாலு பேரா லேடீஸ்ஸா ஜென்ஸ் எத்தன பேர் இருக்காங்க அது சின்ன பிள்ளைங்களா இல்லை பெரியவங்களா கரண்ட் இருக்கா பவர்ஸெல்லாம் இருக்கா ஓகே ஈபி ஆஃபிஸ் கால் பண்ணி கேட்டீங்களா சரி ஓகே தீவெல்லாம் ஏதாவது வெளியே போயிருக்காங்களா இல்லை டோரெல்லாம் சாத்தியிருக்கா ஓகே ஓகே என்ன ஆயுதம் கத்தி கன்ஸ் வச்சுருக்காங்களா சவுண்ட் எதுவும் கேட்குதா பக்கத்தில் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா இல்லை ஆள் ஆட்கள் நிறையா பேர் இருக்காங்களா சரி ஓகே நாங்கள் இதோ வந்துகிட்டே இருக்கோம்

ஆ சரி நான் வந்துட்டு வரேன்